மீன் பிடிப்பதற்கு பல்வேறு வகையான வகைகளான படகுகள் வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது ஆதிகாலங்களில் மரத்தினால் செய்யப்பட்ட படகுகள் வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அது எந்த விதமான இயக்க இயங்கு விசையும் இல்லாம மனிதர்களே தன்னுடைய உழைப்பைச் செலுத்தி பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கும் இன்னைக்கு ஸ் சிறிய மோட்டார் பொருத்தப்பட்டு இருக்கிற சிறிய வகையான படகுகள் டோரா என்று அழைக்கப்படக்கூடிய படகுகள் ராட்சஸ வடிவில் இருக்கக்கூடிய கப்பல்கள் என்று பல வகையான இந்த முன்னேற்றங்கள் வந்து இன்றைக்கு இருக்கிறது ஒவ்வொரு இதுக்கும் வித்தியாசம் என்றால் அதனுடைய அளவும் அதனுடைய விசையை செலுத்தக்கூடிய திறனை பொறுத்து இருக்கும் அவருடைய பொருளாதார வசதிக்கேற்ப அந்த விசை செலுத்தியன்னுடைய திறனுக்கு ஏற்ப வந்து வி வித்தியாசம் மேம்படும் சிறிய அளவில் இருக்கக்கூடிய படகுகள் வந்து மீன் பிடிப்பதற்கும் இந்த பிடித்த மீன்களைப் பதப்படுத்துவதற்கும் அதைக் கரையில் விரைவாக எடுத்துக் கொண்டு வருவதற்கும் அல்லது கரையிலிருந்து க மீன் எந்த இடத்தில் இருக்குமோ அந்த இடத்தில் வந்து செல்வதற்கும் வந்துவிட்டு அந்த விசையை செலுத்தினுடைய திறன் வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது அந்தந்த பொருளாதார சிக்கல்களுக்கு ஏற்ப பொருளாதார வளங்களுக்கு ஏற்ப அந்த விசை செலுத்தினுடைய திறனுக்கு ஏற்ப ஒவ்வொரு படகிற்கும் உள்ள மாறுதல்கள் ஏற்பட்டு இருக்கிறது எனக்கு சொந்தமான படகு எதுவுமில்லை